நான் வந்துட்டு சிறப்பு திறமைகளெல்லாம் வளர்த்துருக்குறேன் அதெல்லாம் வந்துட்டு என்னென்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து மன அழுத்த குறை மன அழுத்தத்தை குறைக்கிறது ஒன்று அப்றம் வந்து இங்கிலிஷ் நாலேஜி அதாவது ஃப்ளூயெண்ட்டாக இங்கிலிஷ் பேசுகிறது எழுதுகிறது இதை வந்து நான் வந்து சிறப்பு திறமைகளாக வளர்த்துருக்குறேன் அதில் வந்துட்டு எப்படி வந்து நான் வளர்த்துருக்குறேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறக்கு இதை வந்து நான் வந்து எப்படி வந்து வளர்த்துட்டேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறமையை எனக்கு ஏதாவது வந்து ஏதோ ஒரு விஷயத்துனால் வந்து மனது வந்து மன அழுத்தம் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சினால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக்கை எடுத்துட்டு நான் வந்து மலைகள் அந்தமாதிரி ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து பைக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் எதுவும் இதனால் ஏன் அப்படி போகிறேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக அதுவந்து எப்படி குறைக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனோம்னால் அங்கே இருக்கிற காற்று அங்கே இருக்கிற மரம் செடி அங்கே இருக்குற மனிதர்கள் புதுசாக ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கறதுனாலையும் அப்றம் அங்கே இருக்கிற அனிமல்ஸை பார்க்கறதுனாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே குறைக்கும் குறையும் அதெல்லாம் எப்படி குறையும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நினச்சிட்டு போகிற விஷயம் வந்து அங்கே போனால் தான் எனக்கு ஒரு சால் சொல்யூஷன் கிடைக்கும் அதுனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இயற்கையை நேசிச்ச நேசிக்கிறதுனால மனஅழுத்தத்தை வந்து கொறைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா இங்கிலிஷ் நாலேஜஸை வந்து நான் வளர்த்துக்கிட்டது அது வந்து எப்படி வளர்த்துக்கிட்டேனு பார்த்தீங்கன்னா புக்கு வந்து படித்துட்டே இருந்தேன் அதிகமாக இங்கிலிஷ் புக்ஸ் எல்லாமே படித்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கிலிஷ் புக்கை படித்திட்டு அந்தமாதிரி இங்கிலிஷ் மூவிஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு வெப் சீரிஸ்ஸு அந்தமாதிரியெல்லாமே பார்த்துக்கிட்ட அது மூலிமா நான் இங்கிலிஷ் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன்